சார் சொல்லுங்க சொல்லுங்க சார் ஆரஞ்சு இருக்குது ஆப்பிள் இருக்குது பனானா இருக்குது பப்பாயா இருக்குது சப்போட்டா இருக்குது ஆ ஓகே ஓகே சார் சார் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஆப்பிள் இருக்குது ஆரஞ்சு பழம் இருக்குது சப்போட்டா பழம் இருக்குது அன்னாசி பழம் இருக்குது இன்னும் நிறைய பழமெலாம் இருக்குது சார் உங்களுக்கு என்ன வேணும் சார் ஆப்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோ அறுபது ரூபா வருது சார் ஆரஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோ நாற்பது ரூபா சார் நீங்க சொல்லுங்க சார் உங்களுக்கு ஏற்றமாரி குறச்சி கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணும்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படிங்களா சார் ஓகே சார் நான் கண்டிப்பாக பண்ணி தரேன் சார் வேறென்ன ஃப்ரூட் சார் உங்களுக்கு வேணும் சார் சீதாப்பழம் அப்படிங்களா சார் ஆ சார் சீதா பழம்லாம் இருக்குது சார் இது எல்லாமே நான் இது வந்து இங்கேயே கிராமத்திலேயே விளைஞ்ச பழம் சார் இங்கேயிருந்து நாங்கள் ஸ்டெயிட்டாவே கொடுக்குறோம் ஆமாம் சார் நேரடியாக அப்படிங்களா சார் ஆப்பிள் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அறுபது ரூபா சார் உங்களுக்காக நான் அம்பது ரூபாக்கி தரேன் சார் ஆரஞ்சு பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ருப்பீஸ் வரும் முப்பதுருபா சார் ஓகேங்களா அது ஆரஞ்சு ரெண்டு கிலோ தானே சொன்னீங்க ஓகே சார்

ஆ எடுத்துப்போம் சார் நீங்கள் எவ்வளோ வேணும் என்னன்றத நீங்கள் முன்னாடியே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கு என்ன அரேஞ்ச்மெண்டோ பண்ணி பண்ணி கொடுத்துடுவோம் சார் நாங்களே வீட்டில் வந்து டெலிவரியும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடுவோம் சார் நீங்க ஆடர் மட்டும் கொடுத்துட்டா போதும் இல்லை சார் அதெல்லாம் இல்லை சார் நீங்கள் எங்களுக்கு ஆடர் மட்டும் புக்கிங் மட்டும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு அப்புறமாவே உங்கள்கிட்ட அமௌண்ட் கலெக்ட் பண்ணிப்போம் சார் ஆ ஆமாம் ஆ சரிங்க சார் பண்ணி கொடுக்குறோம் சார் இப்போ நீங்கள் இல்லை சார் இது நம்ம அன்னன்னைக்கே வந்து வரதை அன்னன்னைக்கே நம்ம சேல் பண்ணிடுவோம் சார் நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெகுலர் கஸ்டமர்லாம் இருக்காங்க சார் அவங்க அதனால் நமக்கு அன்னன்னைக்கு எல்லாமே வியாபாரம் முடிஞ்சிடும் நம்ம அன்னன்னைக்கு ஏற்றுமதி தான் அன்னன்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் சார் ஓகே சார் நூற்றி பத்துரூபா கொடுங்க சார் ஆ ஓகே சார் நீங்க சப்போஸ் இப்படி நீங்கள் ஏதாவது ஃபங்கஷனுக்குலாம் ஆடர் பண்ணுறமாரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எங்களுக்கு சொல்லிடுங்க சார் ஆனா வெலை பார்த்திங்கன்னா அன்றைக்கி என்ன ரேட்டோ அதுதான் சார் நம்ம கொடுப்போம் ஆ சரிங்க சார் கண்டிப்பாக சார் தேங்க்யூ சார் அடிக்கடி வாங்க சார் ஓகே தேங்க்யூ சார்